ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் கேட்குது சார் சொல்லுங்க ஆமாம் சார் சார் ஆ சாரி சார் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால் எனக்கு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண சார் ஆமாம் சார் நான் பாதி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் சார் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அது நான் சார் கொஞ்சம் நிறையா ஆர்டர் வந்துடுச்சுங்க சார் அதனால தான் சார் ஆமாம் சார் ஆனால் நிறையா ஆர்டர் வந்துடுச்சு அதனால தான் சார் என்னால் டைமுக்கு கொடுக்க முடியல சார் ஆமாம் சார் ட ஆனால் வந்துட்டு இந்த கொ இந்த ஒரு டைம் சார் ஆல்ரெடி கொஞ்சம் ஒர்க் முடிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் சார் இருக்குது அதை நான் முடித்து கொடுத்துர்றேன் சார் சார் நான் வ கண்டிப்பாக கொடுத்துடுவேன் சார் ஜூன் ஒன்றுகுள்ளலாம் ஆ சார் இப்போ வேணால் ஒரு செட்டு வேணால் வந்து வாங்கிக்கோங்க சார் ஜூன் ஒன்று வந்து மிச்சம் இருக்க செட்டை கொடுத்துட்றோம் சார் ஆ சார் ரெடி பண்ணிவிட்டோம் சார் இப்போ கூட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சார் ஓக் கொடுத்துடுவோம் சார் அதெல்லாம் வந்துவிட்டு லேட் ஆகாது சார் சாரி சொல்லுங்க எ சார் இல்லை சார் இது லாஸ்ட் அண்ட் பைனலாக இருக்கும் சார் ம்

ஆ சரி ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்